வருங்கால சந்ததியினருக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாருக்கு நம்ம வந்து விவசாயத்தை வந்து அடியோடு மறந்துட்டு வர்றோம் அந்தமாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னால் இப்போ வந்து விவசாயத்துனால் மழை வருது நிறைய செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கறனால்தான் நமக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து சேமிக்க முடியுது இப்போ வந்து நிறைய நிறைய கட்டிடங்களாம் வெளி நாடு இந்தமாதிரிலாம் வந்து நிறைய நிறைய கட்டிடங்களாம் இருக்கனால் நம்ம வந்து விவசாயம் வந்து அடியோடு அழிஞ்சிட்டு வருது இப்போ அக்ரிகல்சர் இதுமாதிரி பசனுகளாம் காலேஜ் இஞ்சினியரிங் இந்தமாதிரி படிக்கிறதுக்கு வந்து காலேஜ் காலேஜாக நம்ம போயிட்டு அவுஙகளுக்கு வந்து அக்ரிகல்சர் எடுங்க விவசாயத்தை பற்றி நம்ம நிறைய அவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கணும் இப்போ வந்து வேப்பமரம் வேப்பமரம் வச்சோமுன்னால் வேப்பமரத்தோடய இலைகள் வந்து நமக்கு வந்து நிறைய உரங்களாக பயன்படுது அதோடய வேர் வந்து கசாயம் வச்சு குடித்தோம்னா நமக்கு காய்ச்சல் சரி ஆகும் அதோடு வேப்பமரத்தோடய பட்டையை எடுத்து இப்போ மாட்டுக்கு உடம்பு சரிலனா மாடு ஆடுகளுக்கும் உடம் சரிலனா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருனால் அதை நெருப்பை போட்டு அந்த வேப்பம் பட்டையை போட்டு புகைய உண்டாக்குனம்னால் அந்த புகை வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் காய்ச்சல் வந்து உடனே நல்லாயிடும் அதேமாதிரியே தென்னைமரம் தென்னமரம்லான் வச்சோம்னா தென்னைமரத்துலேருந்து தேங்காய் இளநி நமக்கு கிடைக்குது அதோடு தென்னமரத்தில் தேங்காய் ஆட்டி முடித்த உடன அதோடய சக்கை இருக்குல அந்த சக்கையில் வந்து தேங்காய் புண்ணாக்கு செஞ்சு எடுத்து ஆடு மாடுக்கு கொடுத்தோம்னா அது அவ்வளவு நல்லதா பயன்படுது வாழைமரம் வாழையில் வந்து வாழைப்பழம் வாழை இலை வாழைத்தண்டு எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருக்குது அது வந்து இப்போ வருங்கால சந்ததியினருக்கு வந்து அதோடய அருமை வந்து தெரியமாட்டேங்குது நீங்கள் தான் எல்லாமே நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிங்க அதில் வந்து விவசாயம் நிறைய இருக்குது அதை படித்தோம்னா நமக்கு வந்து விவசாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குலாம் இப்போ வெளிநாடுகளிலாம் மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து உரங்கள்லாம் நிறைய கிடைக்கறதுல்ல அதே அதனால் மாட்டோடய சாணியை வந்து வராட்டியா தட்டி அந்த வராட்டிய வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எக்ஸ்போட் பண்றாங்க அதைத்தான் வந்து வெளி நாடுகள்லயெல்லாம் இப்போ வந்து உரமாக யூஸ் பண்றாங்க பூச்சிக்கொல்லி மருந்து உரங்கள் பூச்சு மருந்து இதல்லாம் யூஸ் பண்றதனால நம்மளே நாற்பது வயசுக்கு அப்றம் நிறைய பேர் ஹார்டடேக்லாம் வந்து இறந்துர்றாங்க அதுக்கு முக்கிய காரணமே உரங்கள்தான் விவசாயம் பண்ணோம்னால் விவசாயி இப்போ எங்கள் அப்பா ஊர்லயெல்லாம் நெல் பயிறு எள்ளு கடலை எல்லாமே யூஸ் பண்றாங்க இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் தோல் உளுந்துதான் நாங்கள் யூஸ் பண்றோம் எங்கள் அப்பா ஊர்லேருந்து உளுந்து பயிறு எல்லாமே எனக்கு கொடுத்து விட்றாங்க நல்ல விவசாயம் பண்றாங்க அதல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்தமாதிரி தொழில்சாலைகள் இதல்லாம் வந்ததுனால் வந்து விவசாயம் வந்து ரொம்ப அழிஞ்சுட்டு வருது அதனால் நம்ம வருங்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு வந்து விவசாயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய சொல்லி கொடுக்கணும் இப்போ எடுத்துக்கிட்டம்னா மாமரம் மாமரத்தில் வந்து மாம்பழம் வருது அந்த மாம்பட்டையை எடுத்து பொகை போட்டோம்னா வீட்டுக்குலாம் ரொம்ப அதோடய ஆக்சிஜன் வந்து நிறைய நமக்கு கிடைக்குதுனு சொல்கிறாங்க இப்போ மணி ப்ளான்ட்டு செடி எல்லாமே மணி ப்ளான்ட் செடியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளத்தோம்னா அதில் வர அந்த காற்று வந்து நமக்கு வந்து சுத்தமான காற்றை வந்து கொடுக்குது அதுலேருந்து நோயிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அதுமாதிரி நிறைய விவசாயத்தை பற்றி நிறைய சிறியனங்க செடி சிறியனங்க இலய வந்து டெய்லியும் ஒரு இல நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பாம்பு கடிச்சால்கூட நமக்கு வந்து அந்த வெஷம் வந்து நம்ம உடம்புல வந்து பாதிக்காதாம் அதுமாதிரி நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு வந்து வருங்கால பிள்ளைகளுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் தெரியாமல் இருக்குது நம்ம தான் அதை வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கணும்